ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயரத்தி எண்பத்தி ஏழு ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்போது ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு